திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் இப்போது பாத்தோன்னா தொழில்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பனியன் கம்மனி பிரம்மாண்டமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் மிக பிரம்மாண்டமான ஒன்று பனியன் தயாரிப்பு அப்படிங்கிறது ஒன்று போயிட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அதில் வேலை செஞ்சிக்கிட்டிருக்கறாங்க நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வேலை செஞ்சிட்டிருக்கறாங்க அந்தத் துறை பார்த்தா இப்போ ரொம்ப சிரமத்துல போயிக்கிட்டிருக்கு அதிகமாக வெலைவாசி நூல் வெலை ஓ எல்லாக் கட்டுபடியாகலை அப்படின்னு தொழில் செய்ய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையிலல்லலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில ஓடிக்கிட்டிருக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வருமானமான தொழில் ஓடிட்டிருக்குனா விசைத்தறி ஓடிக்கிட்டிருக்குது விசைத்தறி தொழில் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்தே விசைத்தறி வந்து இங்கே ஓடிக்கிட்டிருக்குது கைத்தறி தொழிலா ஓடிட்டிருந்தது அப்படியே அதை விசைத்தறியாக மாற்றப்பட்டு அந்த விசைத்தறிக்கு இருக்கிறக் கூலியை கொடுத்துட்ருந்து கட்டுபடியாகலை அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு போய் அரசாங்க லோனெல்லாம் போட்டு அதை வந்து சொல்லி தரேன்னு சொல்லி மாற்றிக் கொண்டு போய் அங்கே தொழில் தெரிஞ்சுப் பார்த்துட்டாங்க அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நஷ்டமாகிட்டேருக்குது ஏன் நஷ்டமாகுது அப்படின்னு எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே அதுக்கான தீர்வு சொல்ல ஒன்றும் கொண்டு போயிடுறாங்க இவ்வளோவு மீட்டர் துணிக்கு இவ்வளோ நூல் பிடிக்குது இவ்வளோ கொள்முதல் போகுது இவ்வளோ கொள்முதல் போனால் இதுக்கான இவ்வளோவி செலவாகுது அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக யாருமே மெஷர்மெண்ட் போடாமல் போடாமல் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி விட்டுர்றாங்க அந்த மெஷர்மெண்ட்டு மாறி போகிறதுனால தொழில் வந்து சரிஞ்சுக்கிட்டு போகும் வெலைவாசி பு ஏறிக்கிட்டே இருக்குது அதுக்கானும் நூல் வெலை ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா சம்பளம்ங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் போயிக்கிட்டிருக்கு நல்லா ஒரு தரவ ஒரு தரவ மக்கள் பார்த்தா மேலே போயிக்கிட்டிருக்கற மாதிரி இருக்குது ஒரு தரவ மக்கள் பார்த்தா கீழே போயிக்கிட்டிருக்கற மாதிரியே இருக்குது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது யார் போய் தொழில் செஞ்சாலும் நஷ்டம் நஷ்டம் நட்டம் நட்டம் எந்தத் தொழில் செஞ்சாலும் நஷ்டம் நஷ்டம் இந்த கொரோனுக்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எந்த தொழிலுமே செய்ய முடியாத சூழ்நிலையில ஓடிக்கிட்டிருக்குது எந்தத் தொழிலுக்குப் போனாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம் ஏன் அந்த நஷ்டம் வருது வேலை செய்கிற அளவுக்கு உண்டான வருமானம் எதுலேயுமே ஈட்ட முடியல அப்படிங்கும் போது அந்த வருமானத்துக்குண்டான ஒரு முதலீடு போடுறதுல அந்த வருமானம் ஏன் அவங்களுக்கு வரவில்லைன்னால் மிகச்சரியான ஒரு கணக்கு முறை வந்து யாருமே பின்பற்றதில்லை பணம் வர மாதிரி தெரியும் ஆனால் பணம் வராது மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒவ்வொரு பொருளையும் தயாரித்து அதை கொண்டு போய் சேர்க்கற செலவு அதிகமாயிடுது ஒருத்தர் முந்நூறுரூவாய்க்கு தான் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர் முந்நூறுரூவாய்க்கு தான் வேலை செய்கிறாரா தெரியாது ஆறுநூறுவா சம்பளம் சொல்லி அந்த ந முந்நூறுரூவாய்க்கு அவங்க வேலை செஞ்சுட்டு ஆறுநூறுவா சம்பளம் அந்த ஓனர் எப்படிக் கொடுப்பாரு அந்த முந்நூறுரூவாய்க்கான வேலை எவ்வளோ அறுநூறுவாய்க்கு வேலை எவ்வளோ ஆயர ரூவாய்க்கு என்ன வேலை அந்த வரைமுறையே கிடையாது யாருக்கு போனாலும் ஐந்நூறுரூவா சம்பளம் ஆயிரரூவா சம்பளம் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடந்துறவங்க வந்து இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து ஐந்நூறுரூவா சம்பளம் அப்படின்னு சொன்னால் இரநூறு பேத்துக்கான சம்பளத்தை அவர் அதை தயார் பண்ணணுமா ஐந்நூறு ஐந்நூறுரூவா சம்பளமாக கொடுத்தா கூட அந்த ஐ இரநூறு பேர் அந்த ஐந்நூறுரூவாயிக்கு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதில் வேலை செய்கிறாங்களான்னா தெரியாது இதுக்கான போட்டிருக்கறாங்களா அதை எல்லாம் எடுத்து போட்டு பார்த்து முறையா அதையே செய்கிறதே இல்லை முறையா செய்யாமல் நஷ்டம் நஷ்டம் நஷ்டன்னு சொல்லி என்ன பண்ண முடியும் ஓட்ற முட்டுலுக்கு இவ்வளோவு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வருமானம் வரணுனால் அவ்வளோ பர்சன்டேஜ் வரணும் வந்துட்டால் பிரச்சினையே இல்லையில்லை தொழில்ல நஷ்டம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டன்னே சொல்லிகிட்டே இருந்தால் அதை லாபத்தில் போறதுக்கு என்ன வழி அதைச் சார்ந்து இருக்கிறவங்களோட சந்தித்து அந்த லாபமாக பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யாருமே பார்க்கறதில்ல யாரையும் சும்மா முன்னேறு முன்னேறு முன்னேறுன்னு சொல்லிட்டால் எப்படி முன்னேற முடியும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய கொடுத்துட்டு போய் நீ தூக்கிட்டு போய் முன்னேறுன்னு சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான ஆளுமைத்திறன் அதற்கான பயிற்சி அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் இருக்குதான்னு பார்த்தா செயல்பாடுகளே இல்லாமல் எல்லா தொழிலுமே அழிஞ்சி போது மில் முதலாளிகள் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் மில் முதலாளிகளா இருந்து அதையே சார்ந்து நடத்தக்கூடிய தொழில் வாழ்க்கையில் எல்லோருமே அழிஞ்சிருச்சில்ல பெரிய பெரிய மில்லுகளாக இருந்தது அழிஞ்சு போச்சு பெரிய பெரிய கம்பெனிகளாக இருந்தது எல்லாமே அழிஞ்சு போச்சு ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா சரியான நிர்வாகம் அதுக்கான கணக்கீடை மாற்றி மாற்றி போட்டு அதை நிறுத்துறதனால் தான் தொழிலாளர்களும் முன்னேற முடியாமல் போகுது முதலாளிகளும் முன்னேற முடியாமல் போகுது எதை செஞ்சாலும் மிகச்சரியாக அதை கணக்கில் வச்சு ஏன் இவ்வளோவு செலவாகுது இவ்வளோவு இதுக்கு ஆகுது அப்படிங்கிற சொல்கிறத யாருமே விரும்புறதில்லைன்னா அப்புறம் தொழில் நஷ்டம் வராமல் என்ன பண்ணும் எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும் இவ்வளோ இதுக்கு இவ்வளோவு செலவாகுது இவ்வளோவு செலவு பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோவு லாபம் வருது தொழிலாளிகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும் முதலாளிக்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவுங்கவுங்களுக்கு இருக்கிறது என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துக்குமே சரி சமமாக பிரித்துக் கொடுத்துட்டா அதில் யாருக்கும் எந்த பிரச்சினையுமே வராது தொழில் நஷ்டமாகுதுனால் அவர் அந்தளவுக்கு அந்த வேலை செய்யலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு அவ்வ்ளோவு தொகை கொடுக்கறாங்க ஒருத்தருக்கு ஆயரரூவா சம்பளம் அந்த ஆயரரூவாய்க்கு செய்கிறாரான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆயரரூவாக்கான வேலை செய்யறதில்ல நம்மளுக்கு தெரிஞ்சே பார்த்துட்டிங்கன்னா கட்டட வேலை அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு இன்ஜினியரு வச்சு வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டா அந்த இன்ஜினியரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ப்ளான் பண்ணி வச்சிருப்பார் ஆமாம் அது வேலை செய்யும் போது பார்க்கையில எழுவதஞ்சு லட்ச ரூபாயா வந்து சேர்ந்துருது அது எப்படி ஐம்பதாயிரூவாய்க்கு போட்ட ப்ளான்னு எப்படி எழுவதஞ்சு லட்ச ரூபாயா மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத விட அவுங்கக்கிட்டேயும் நிர்வாகத்தில் வாங்கிக் கொடுக்கறத விட வெலைவாசி ஏறிக்குது நஷ்டம் நஷ்டம் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆள் இவ்வளோவு வேலையை இதை செஞ்சிடுணும் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பு வந்து இல்லாமையே இருக்குது இந்த கி கட்டமைப்பு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தொழில் நடத்துகிறவங்க வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தொழில் நடத்தினவங்கள நடத்திடுறாங்க அது கொஞ்சம் சின்ன அசால்ட்டாக விட்டுட்டாலோ அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சி விட்டாலோ அது பூராக நஷ்டமாக போகுது ஆனா நஷ்டத்தை ஈடுகட்றதுக்கு முறையான பயிற்சியுமும் முறையான செயல்பாடுகளுமும் முறையாக செஞ்சு பழகிக்கிட்டா அதில் நம்மளுக்கு நஷ்டமே வராது ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்தில் வந்து திருப்பூர் மாவட்டம் ரொம்ப பொருளாதார சீரழிவுல தான் போயிக்கிட்டிருக்குது விலையின்னு பார்த்துட்டா மிகப்பெரிய விலைய வச்சு விற்றுருக்கறாங்க சாதாரணமாக பார்த்துட்டா அதுக்கான மு ந நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கான வருமானம் வர்றதே இல்லை மேலேயும் வர்றதில்லை கீழேயும் வர்றதில்லை அந்த தொழில் செய்ய முடியாமல் சூழ்நிலை ஓடிகிட்டிருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ணி அவுங்களுக்குக்கான என்னென்ன பிரச்சினை இருக்குது அந்த பிரச்சினை எல்லாம் க்ளியர் பண்ணி செஞ்சால் மட்டும் தான் நாம் அடுத்தடுத்து தொழில் ஏதாவது செய்ய முடியும் பேக்கரின்னு பார்த்துட்டிங்கன்னா கூட அளவுக்கு அதிகமான பேக்கரி இருந்தது அந்தத் தொழில் நடத்த முடியலைன்னு எல்லாம் நட்டம் ஆகிப் போச்சு வாங்கின யாருமே முட்டுலி இவ்வளோ முட்டுலி போட்டு இவ்வளோவுக்கான வருமானம் வரணும் அப்படிங்கிறது யாருக்குமே சரியான பயிற்சியே வர மாட்டேங்கிது என்னமோ பணம் போடுறோம் செலவு பண்ணுறோம் கொடுக்கறாங்க செய்கிறாங்கங்கன்னு மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர அது எப்படி எடுத்து எப்படி குடுக்கணும் அப்படின்னா பயம் பயம் பயம் பயம் பயம் பயம் யார் எதை செய்யணுன்னாலும் ஐயோ இவ்வளோவு வருதா இவ்வளோவு வருதா வாங்கிறவங்களும் சிரமப்படுறாங்க அதை தயாரிக்கிறவங்களும் சிரமப்படுறாங்க உண்மையைச் சொல்லு உண்மையச் சொல்லுன்னு தான் சொல்கிறாங்க உண்மையைச் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படியே போய்க்கிட்டே இருந்தால் எந்த தொழில் தான் செய்ய முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லைன் பூராவுமே முடிஞ்சு போச்சு பனியன் கம்மனினால் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்தது குட்டி ஜப்பான் கூட சொல்லுவாங்க திருப்பூர் மாவட்டத்தை எங்கே போனாலும் அவ்வளோ ஒரு அற்புதமான வடிவம் நகரம் அப்படின்னு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கறாங்க அது குட்டி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சில் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாவே இருந்தது தொழிலு ரெண்டாயிரத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தர தர தர தர தரன்னு இழுத்து கீழே கொண்டாந்து ஏத்து எத்தனையோ மனிதர்கள் எவ்வளோவோ விதமான அந்த தையல் மிசினை போட்டு தச்சு கம்பெனி லாஸ் ஆன முதலாளிக்கு ஒரு அளவே கிடையாது எக்கச்சக்கமான முதலாளிகளா இருந்து தொழிலதிபர்களா இருந்தவங்க எல்லோருமே இன்றைக்கு கூலி வேலைக்குப் போகிறாங்க ரொம்ப கஷ்டமாருக்கு நூறு பேத்த வச்சு வேலை வாங்கினாவே இன்றைக்கி எல்லா தொழில் நஷ்டம்னு சொல்லி இன்றைக்கி வேலைக்குப் போயிட்டிருக்கறாங்க கூலி வேலைக்குப் போயிட்டிருக்கறாங்க இன்றைக்கு எனக்கு முந்நூறுரூவா கிடச்சா போதும் ஐந்நூறுரூவா கிடச்சா போதும் எனக்கு அதே போதுங்கிற அளவு நூறு பேத்த வச்சு வேலை வாங்குனவங்க இரநூறு பேர் வச்சு வேலை வாங்குனவங்க ஐந்நூறு பேத்த வச்சு வேலை வாங்குனவங்க கூட தொழில் நஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிட்டிருக்கறாங்க கொரோனாக்கப்புறம் இழுத்து மூடின கம்பெனிகள் கடைகள் தொழில்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவே கிடையாது எந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னாலும் கடை காலி கடை காலி கடை காலி கடை இருக்குது தொழில் செய்றதுக்கு ஆளே கிடையாது இப்படி தொழில் செய்றதுக்கு இல்லாமையே போனால் இந்த சமூகம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இது மிகப்பெரிய சவால் இப்போ யாருமே வேலை செய்யறக்கே முன் வர்றதே இல்லை அவ்வளோவு கடைகள் அவ்வளோவு ஒரு ஃபேக்ட்ரிகள் அவ்வளோவு இன் வி இருக்கிறது வேலை எல்லாமே நஷ்டம் நட்டம் நட்டம் நட்டம் போட்ட முட்டுலிக்கு மேல் நஷ்டமாகுது யார் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலு கீழே தான் வருதே தவிர மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது அதுக்கான தீர்வு கண்டு அதை முறைப்படுத்தினா மட்டும் தான் இதிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும்